ஆ வணக்கங்க ஆ ஆமாங்க எனக்கு வந்துட்டு தினமும் போடுற மாதிரி டீஷர்டெலாம் எதாவது இருந்தால் காட்டுங்க ஆ இதில் வேறு கலர் எதாவது இருக்கா சரி அந்த ரெண்டாவது ரோவில் இருக்க மாதிரி இருக்கில்ல அதை எடுத்து போடுங்களேன் பார்க்கறேன் ஆ எடுங்க ஆ சரி ஓகே நல்லாயிருக்கு நீங்கள் மொத்தமாகவும் தருவீங்ளா இல்லை வ கொஞ்சம் கொஞ்சம் இதாக தான் தருவீங்களா எனக்கு வந்துட்டு நான் நான் வந்துட்டு ஒரு குட்டி கடை வெச்சுருக்கேன் ஸோ அதுக்கு கொண்டு போகிற மாதிரி எனக்கு கொஞ்சம் நிறையா வேணுமே மொத்தமாக வேணும் அது மாதிரி வாங்கிப்பீங்களா உங்கள் கடையில் சரிங்க இது இது மாதிரி இந்த இது வந்துட்டு எவ்வளோ வருங்க ரேட்டு சரிங்மா ஆ அதுக்கப்புறம் இது குளிர்க்காலத்துக்கு போடுற மாதிரி மட்டும் தனியாக இருக்கா அப்படிங்களா அப்போ அதை கொஞ்சம் காட்டுறீங்களா ஆ இது ஓகேங்க இதை எடுத்திருக்கேங்க அப்படிங்களா நீங்கள் வீட்டுக்கே எப்படி எவ்வளோ நாள் ஆகுங்க நீங்கள் கொண்டு வந்து தரதுக்கு அப்படிங்களா அவ்வளோ வேகமாக தந்துடுவீங்களா சரி பரவாயில்லைங்க அதுக்கு எதாவது நாங்கள் தனியாக காசு தரணுமா நீங்கள் கொண்டு வந்து தரதுக்கு அப்படிங்களா சரிங்கமா அப்போ நான் வந்துட்டு இந்த ரெண்டு நான் இப்போது நம்ம பார்த்தோல்லைங்மா இந்த பச்சை கலர் ஒன்று அதுக்கப்புறம் இந்த குளிர்க்காலத்துக்கு போடுற மாதிரி ஒன்று இது ரெண்டையும் வந்துட்டு தனியாக வந்துட்டு எனக்கு எடுத்துக் கொடுங்க சரிங்களா இதுக்கான பில்லு வந்துட்டு தனியாகக் கொடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மொத்தமாக வேணுன்னு சொன்னேனில எனக்கு இதே எனக்கு இதே இதில் வந்துட்டு இந்த காட்டனிலே வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா வேணும்

ஆ சரிங்கமா நான் இதை எங்கே தரதுங்கமா முகவரி எங்கே எழுதி தரணுமா இல்லை எப்படிங் ஆ சரி கொடுங்க ஆ இருங்க நான் இங்கே எழுதுகிறேன் ஆ இது ஆ இந்தாங்கம்மா எழுதிவிட்டேன் இப்போது வந்துட்டு நான் உங்களுக்கு இதுக்கு இப் இப்போவே பணம் தந்துடணுமா இல்லை நீங்கள் எனக்கு துணி கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் பணம் தந்தால் போதுமா சரிம்மா தோ நான் இப்போது உங்களுக்கு கையில் தான் காசு தரணுமா இல்லை என்னோட அலைபேசியிலேருந்தே கூட நம் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு நான் பணம் தந்துக்கலாமா சரிம்மா நான் என்னோட இதில் அலைபேசிலிருந்தே வந்துட்டு நான் உங்களுக்கு பணம் செலுத்திடுறேன் சரிங்களா ஆ நான் தனியா வாங்கின ரெண்டுக்கும் நான் கையில் காசு தந்துடுறேன் அது வந்துட்டு தனியாக கொடுத்துருங்க சரிங்க ஆ சரிங்கமா நன் ஆ கண்டிப்பாங்கமா கண்டிப்பாக சரி ஆ நன்றி